மொபைல் ஷாப்பா ஆ நான் வந்து ரெட்மி டிஸ்ப்ளே மாற்றணும் கேஃபிஃப்ட்டிஐது எவ்வளோ ஆகும் ஆல்ட்டர்னேட்டிவ்னால் ஃபஸ்ட் காப்பியா எவ்வளோ தேவைப்படும் ஆ ஆ ஆ சரி அப்போது எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் ஏதாவது போய்கிட்ருக்கா உங்களுக்கு ஆ ஆ ஆ சரி ஷாப் எப்போ ஓப்பனில் இருக்கும் அப்படிங்களா சரி ஓகே நான் ஈவ்னிங் வரேன் என் பேர் பிரியா நீங்கள் ஃபஸ்ட் காப்பியே எ எடுத்து வைங்க கம்மி பண்ணி பண்ண முடியுங்களா

ஆ டெம்ப்பர்ஸ் அவைலபுளாக இருக்கா உங்கள் கிட்டே டெம்ப்பர் க்ளாஸ்ஸு ஓகே மேம் தேங்க் யூ